ஒரு தோட்டம் வந்து பா பராமரிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியலாம் கிடையாதுங்க ரொம்ப கஷ்டம் அதை வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே அதில் இருக்கிற கல் அதெல்லாம் எடுத்து வந்து நம்ம வெளியே போட்டுவிட்டு அதில் வந்து ம மண்ணு மணல் மண் மண் மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துகுணும் அடுத்து வந்து இது செம்மண் இருக்குது செம்மண் வந்து நம்ம போடணும் செம்மண் போட்டதுக்கப்புறமா செடி நம்ம வந்து வித போடுறதுக்கு பாத்தி கட்டணும் பாத்தி கட்டினதுக்கப்றமா நம்ம என்னான்னா வெத போடறாங்களோ அந்த வெதையல்லாம் போட்டுட்டு டெய்லி காலையில் சாயந்திரம் வந்து தண்ணி காட்டணும் தண்ணி காட்டினா எப்பவுமே வந்து கொஞ்சம் ஈரப்பதமாகவே வைச்சிக்குணும் அந்த தோட்டத்தை வந்து நம்ம ஈரப்பதமாக தோட்டத்தை எவ்வளோக்கு எவ்வளோ வெச்சுகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வைக்கிற செடி வந்து சாகாது ஆனால் நம்ம ஈரப்பதம் இல்லாமல் விட்டுட்டோம்னால் நம்ம வைக்கிற செடி எல்லாமே சீக்கிரமாக செத்து போய்டும்